கவனத்தை ஈர்க்கும் திறமையான நபராக உங்கள் வேலை கடமைகளில் திரைப்படம் தொலைக்காட்சி மற்றும் நேரடி பார்வையாளர்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அடங்கும் திரைக்குப் பின்னால் விளையாடுபவராக கலை மற்றும் பொழுதுபோக்குத் துறையில் பல்வேறு ஊடகங்கள் ஊக்குவிப்பதை ஆதரிக்கும் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதி க உங்கள் பொறுப்புகள் உள்ளன பொதுவாக ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு வேலை நிருபர்கள் நிருபர்கள் மற்றும் ஒளிபரப்பு செய்தி ஆய்வாளர்கள் உள்ளனர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர் புகைப்படக்காரர்கள் வரைக் கலை வடிவமைப்பாளர்கள் மொழி அமைப்பாளர்கள் திரைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டர்கள் மற்றும் கேமரா ஆப்ரேட்டர்கள் ஒளிபரப்பு மற்றும் ஒளிப்பதிவில் தொழில் நுட்ப வல்லுநர்கள் அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் பலத் துறைகளில் மிகவும் பொழுதுபோக்காக மிகவும் நாங்கள் காண்கிறோம் ஆர்வங்கள் மிகவும் பிடித்தது கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் மிகவும் நண்பர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டே இருக்கிறோம் மிகவும் பிடித்த விஷயமாக விளையாட்டு அதிகமாக உள்ளது